யோகா பயிற்சி அதிகாலையில் செய்யும் போது சூரிய நமஸ்காரம் செய்வோம் சூரிய நமஸ்காரம் அதுலேயே ஒரு ஒன்பது வகையான ஆசன நிலை இருக்குது அந்த ஆசன நிலை எல்லாம் செய்யறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிநேரத்துக்கு மேலே ஆகும் இதுதான் வந்து ஆரம்பநிலையாக இருக்கும் அடுத்து வந்து மூச்சுப் பயிற்சி செய்வோம் மூச்சுப் பயிற்சி வந்து நம்ம நேராக உட்காந்து நம்ம பாடிய வந்து நேராக வச்சிட்டு நம்ம ஒரு கையால் மூ மூக்கை அடைச்சிட்டு இன்னொன்னு நல்ல நம்ம மூச்சை உள்ள இழுத்து விடும்போது அந்த மூச்சுப்பயிற்சி வந்து நமக்கு நல்ல வேலை செய்யும் அடுத்து வந்து நம்ம கண்ணுக்கு பயிற்சிகொடுப்போம் கண்ணு வந்து கண்ணை நல்லா மூடி ஒரு ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் அப்படி கண்ணை மூடி திறக்கும் போது கண்ணு பயிற்சி வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வந்து கை அந்த மணிக்கட்டு ப பயிற்சி பண்ணுவோம் மணிக்கட்டு பண்ணும் போது கை நல்லா சூழட்டும்போது இதைக்கும் எடுத்து கை கை வந்து மேலே கீழே நல்லா அசைத்து பண்ணும் போது நமக்கு அதுவும் ஒரு யோகாசனம் பயிற்சியாக தான் இருக்கும் வேறே வேறே வஜ்ராசனம் இருக்குது அது எல்லாம் அந்தந்த பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி அதாவது அந்தந்த ஆசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போஸ் இருக்கும் ஆனால் மூச்சுப்பயிற்சி பண்ணும் போது மட்டும் நம்ம உடம்ப அசைக்காமால் நேராக உட்காந்து பண்ணிணா அதுக்கு அந்தன்ன பலன் வந்து நமக்கு நல்ல கிடைக்கும்